சார் குட் ஆஃப்டர்நூன் சார் நேற்றைக்கு உங்கள் ட்ராவல்ஸ்லேருந்து நான் ஒரு ட்ராவல்ஸ்லேருந்து வண்டி புக் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடத்துக்கு இப்போ டூரிஸ்ட்டு ஸ்பார்ட்டுக்கு நாங்கள் போகிறதா இருந்துச்சு இன்றைக்கி காலையில் எல்லாரும் நாங்கள் சின்ன புள்ளைங்கள்லேர்ந்து வயசானவங்கள்லேர்ந்து தாத்தா பாட்டி அம்மா அப்பா தங்கச்சி அக்கா எல்லாரும் கிளம்பி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் கடைசி வரைக்கும் உங்களோடய ட்ராவல்ஸ்லேர்ந்து வண்டி வர வந்து சேரவே இல்லை என்னாச்சு ஏதாச்சுன்னு நாங்கள் கால் பண்ணி கேட்போமேன்ட்டு அத்தனை டைம் என்னோடய ஃபோன்லேருந்து கால் பண்ணுறேன் அந்த ட்ரைவரோடய நம்பருக்கு சுத்தமாக கால் பிக் அப் பண்ண இல்லை அவர் இது வரைக்கும் அவர் என்ன ஏதுன்ட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணவும் இல்லை இந்த மாரி ட்ராவல் வச்சிருந்தீங்கன்னா என்ன சார் பண்ணுறது உங்களை நம்பி தான் நாங்கள் இவ்வளோவும் இத்தனை பேரும் நாங்கள் கிளம்பி இது பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வேற வேற ஒரு அரேஞ்மென்ட் பண்ணி அதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு லாஸ் ஆகிருச்சி அதோடய எங்கள் பிளானும் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிட்டு ஏன் சார் இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நாங்கள் உங்கள் ட்ராவல்ஸ்சை நம்பி அடுத்த டைம் புக் பண்ணுறது அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கூட நாங்கள் எப்படி நல்ல ஒரு விதமான ஒரு ரிவ்யூ உங்களை பற்றி கொடுப்போம் இப்போ வரைக்கும் அந்த நாங்கள் காலில் அத்தனை டைம் கால் பண்ணியிருக்கேன் அந்த ட்ரைவர் இன்ன வரைக்கும் என்ன ரீசன் என்ன ஆச்சு ஏதாச்சுனு எங்களுக்கு இது வரைக்கும் காண்டாக்ட்டும் பண்ணவும் இல்லை அவர் நாங்கள் எடுத்த பண்ண காலையும் பிக் பண்ணலை என்னன்னு பாருங்க சார் இதே மாதிரி கன்ட்னியூ ஆணுச்சி அப்படின்னா உங்களுக்கு தான் அது பெரிய லாஸ் பார்த்துக்கோங்க